பேர்ட் வாட்சிங் க்ளப்பில வந்து நான் குழுவில் இல்லை இருந்தாலும் ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டுருக்கேன் இந்த வாட்ஸப்பில இப்போ இப்போ ஃபோன் ஃபோன் மூலமாக அதில் வந்து பறவைங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த சதுரகிரி சதுரகிரி வெள்ளியங்கிரி இந்த மலையில் இருக்க மலை மலையை சுற்றி இருக்கிற அந்த மரத்தில் இருக்க பேர்ட்ஸை பற்றி அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி அதெல்லாம் நல்லா பார்த்துருக்குறேன் அதுங்க ஒரு ஒரு குருவியும் காக்கா வந்து அதுக குட்டிக் குருவிக்கு வந்து எப்படி சாப்பாடு ஊட்டுறது போகறது அது வந்து பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாய்மையை வந்து உணர்த்துது அதனால் அதை பார்க்கும் போது அதுங்க பண்ணுற சாகசமுல்லாம் வந்து ரொம்ப அழகாக அழகாக இருக்குது அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப மனசுக்கும் நிறைவாக இருக்குது நல்லா இருக்குது